இப்போ பார்த்திங்கள்னாக்க எங்களுக்கு பிடித் பிடித்த ஆன்மிக ஆசிரியருன்னால் வந்து எங்கள் ஊர் ஸ் ஃபாதர் தான் அவரு வந்து பிரசங்கம் வைக்கும் போதோ இது பண்ணும் போதோ பூசை வைக்கும் போதோ எங்களுக்கு மனசுக்கு நிறைவாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அங்கே போனாக்க அந்த ஆன்மிகத்தை பிரசங்கத்தை கேட்டு எங்களுக்கு மனநிறைவாக இருக்குது ரெண்டாவது வந்து அவருடைய பேச்சு நடவடிக்கை அதை வச்சே அவரு எப்படியாப்பட்டவருன்னு நாங்கள் தெரிஞ்சிக்கணும் ரெண்டாவது ஊருக்கு நல்லது செய்கிறாரு ஒரு கஷ்டன்னு போனாக்க எதா அவரால் முடிஞ்ச உதவி செய்கிறாரு ஓ பிள்ளைங்களுக்கு படிப்புக்கு எதனா உதவி செய்கிறாரு நல்லதை செய்கிறாரு அதனால் எங்களுக்கு வந்து ஆன்மிகத்தில் பிடிச்சவுங்க வந்து எங்கள் ஊர் சாமியார் ஆண்டவர் இந்தமாதிரி போப்பாண்டவர் இவங்க தான் எங்களுக்கு பிடிச்சது